சிக்கலில் இருந்து நான் லோகநாதன் பேசுறங்க கேப் ட்ரைவர் தான

எங்கே இருக்கீங்க இல்லை வந்துட்டீங்கன்னு போன் பண்ணீங்கல்ல அதுதான் கேட்டேன் கடத்தெருவில் இருக்கீங்களா நான் கோயில் வாசல்லதாங்க இருக்கேன் நான் அங்கே தான் உங்களை வர சொன்னேன் ஓ ட்ராஃபிக் ஜாமாக இருக்கா நான் கலெக்ட்ரு ஆஃபீஸுக்கு கொஞ்சம் போகணும் அவசரமா போகணும் அதுக்காகதான் உங்களை சீக்க சீக்கிரம் வர சொன்னேன் சரிங்க சரிங்க நீங்க இப்போ கோயிலுக்கு வர முடியுமா வாங்க வாங்க கொஞ்சம் பார்த்து வாங்க கோயில் வாசலில் தான் நிற்கிறேன் சரிங்க நீங்கள் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க நான் கலெக்ட்ரு ஆஃபீஸுக்கு ஒரு அர்ஜென்ட் டையத்துக்குள்ள போகணும் வந்துருங்கள் இங்கே வந்துருங்க நான் இங்க கோயில் வாசல்லயே தாங்க நின்றுட்ருக்கேன் நீங்கள் வந்தால் நேரா வந்துட்டீங்கனாக்கா நான் அப்படியே கிளம்பி போயிடலாம் சரிங்க பார்த்து வாங்க சரி